நாங்கள் சமீபத்தில் கொண்டாடியது பொங்கல் பண்டிகை பொங்கல் பண்டிகை அன்று நாங்கள் எங்கள் கிராமத்திற்கு குடும்பத்தோடு சென்று கொண்டாடுவோம் வீட்டின் வாசற்படியில் எதுருகள் பள்ளம் நோண்டி புதுப் பானைகள் வாங்கி மஞ்சள் குங்குமம் வைத்து பானையில் பொங்கல் பால் ஊற்றி பொங்கல் செய்வோம் பொங்கல் செய்து படைப்போம் மறுநாள் மாட்டுப்பொங்கல் அன்றும் அதே போல் பானையில் பொங்கல் செய்து படைப்போம் மற்றும் மாடுகளுக்கு வண்ணங்கள் தீட்டி மாட்டையும் படைப்போம் மறுநாள் ஆற்றுத் திருவிழா நடக்கும் எல்லா ஊரில் இருந்தும் ஆற்றுத் திருவிழாவுக்கு சாமிகள் வரும் குடும்பத்தோடு சென்று சாமிகள் கும்பிட்டு ஆற்றுத் திருவிழா கொண்டாடுவோம்